மீன் பிடிக்கிற உத்திகள் வந்து படகுக்கு படகு மாறுபடும் இப்போ பெரிய படகில் இருக்கிறவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான தொழில்நுட்பங்கள பயன்படுத்துவாங்க சின்ன படகில் அன்றாடமாக செலுத்துகிற படகுகளில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வலைகளை வச்சுக்கிட்டு மீனை பிடிச்சுக்கிட்டு வருவாங்க அதேமாதிரி இவங்க வந்து கடலில் அதிகமான நேரம் செலவிடுவாங்க பெரிய படகுகளில் போகிறவங்க வந்து ரொம்ப தூரம் பொ போய் நடுக்கடலில் நின்று மீன் பிடிப்பாங்க பெரிய படகில் இருக்கவங்க நடு கடலுக்கு போய்விட்டு நிறையா மீன்களை வந்து கிலோ கணக்கில் டன் கணக்கில் எடுத்து வருவாங்க அவங்க வந்து பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு இருக்கிறதுனால அவங்களால அதுமாதிரி எடுத்துகிட்டு வர முடியும் சின்ன படகில் போகிறவங்களுக்கு வந்து வலையில் எடுத்துகிட்டு வர்றதுனால் கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க ஸோ இ இதுக்கு வந்து நேரங்கள் செலவிடுற நேரம் இதுக்கு குறைவு பெரிய படகுகளுக்கு நே பயணங்கள் பயண நேரமும் அதிகமாகும் மீன் பிடித்தல் மீன் பிடிச்சுட்டு வரத்துக்கான நேரமும் அதிகமாகும்